ஹலோ வணக்கம் அந்த ராஜ் டிராவல்ஸ்சுங்களா ஆமாம் நாங்கள் அன்னிக்கி புக் பண்ணி இருந்தோம் இதுக்கு போகிறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் வரையும் போகணும்ன்னு நாங்கள் வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தோம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இப்போ போக முடியாத நிலைமையாகிட்டு ஆமாம் ஆமாங்க இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே எங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதனால் எங்களால் அங்கே வந்து வர முடியாத நிலமை ஆகிட்டு நாங்கள் நீங்கள் புக் பண்ணும் போதே எங்கள்கிட்ட கொஞ்சுண்டு பணம் வாங்கியிருந்தீங்க முன்பதிவுன்னு சொல்லிகிட்டு அந்த பணம் இப்போ எனக்கு எப்படியாவது உங்களால் திருப்பி தந்துட முடியுமா ஏன்னால் உடம்பு வேறு அவங்களுக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது நீங்கள் தந்துட முடியுமா அப்படி பண்ண முடியாதுங்களா இல்லை நாங்கள் இந்த மாதிரி வர முடியாதுங்கிற சுச்சுவேஷனில்தாங்க நாங்கள் சொல்லுகிறோம் அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னிக்கி நாங்கள் நீங்கள் சொன்ன டயத்துக்கு நீங்கள் உங்களை நாங்கள் வரச் சொல்லி இருப்போம் இப்போ என்னென்னா இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஏதோ கொஞ்சம் பணமாக இருந்தால் பரவாயில்ல உங்கள்கிட்ட நான் வந்து முன் பணமாக மூவாயிரம் கொடுத்துருக்கேன் அதை எப்படியாவது எனக்கு கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்களேன் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகிட்ட பேசுங்களேன் இந்த மாதிரினு சொல்லுங்களேன் நாங்கள் ரொம்ப கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலை வங்கி கணக்கெலாம் வந்து என்கிட்ட இப்போ நீ வேணால் என் தம்பி என் தம்பி பையன் ஒருத்தவன் இருக்கிறான் அவன் நம்பரை வேணால் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அவன்கிட்ட சித்த பேசி அந்த நம்பருக்கு அந்த பணத்தை சித்த அனுப்பிச்சு விடுகிறீகளா சரி தம்பி நான் அந்த நம்பரை உங்களுக்கு அனுப்பிச்சு விட சொல்கிறேன் இல்லை உங்கள் நம்பரை கொடுத்து அவனை பேச சொல்கிறேன் நீங்கள் அவன்கிட்ட சித்த சொல்லி நீங்கள் அந்த பணத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி